விவசாயிக தற்கொலைப் பண்ணிக்கிறது இன்னும் கம்மியாக ஆகணும் ஏன்னா விவசாயிக இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை இப்போ உணவு சங்கிலி ரொம்ப குறஞ்சிட்டு வருது உணவு உற்பத்தி பண்ணுறவங்களும் குறஞ்சிட்டாங்க உணவோட பலக் உணவு தயாரிக்கும் முறையும் குறஞ்சிருச்சி எந்த எப்படி உணவு தயாரிக்கணும்னு இந்தக் கால தலைமுறைக்கே தெரியல அதனால் உணவும் விவ தயாரிக்கிறது விவசாயிக தான் விவசாயிங்கக்கிட்டேருந்து நம்ம நல்லப் பழக்கத்தையும் கற்றுக்கணும் எப்படி உ விவசாயத்தை உற்பத்திப் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாகக் கற்றுக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயமே செய்யத் தெரியாது தெரியாதப் பட்சத்தில் உணவுத் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏ அதனால் உணவு வந்து நம்ம எப்படி தயாரிக்கணும் கண்டிப்பாக விவசாயம் தெரிஞ்சிக்கணும் அதனால் விவசாயிகள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்த அதிகரிக்கணுமா அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் விவசாயிகள அவசரப்பட்டு தற்கொலைக்குப் போனாலும் அதை தடுத்து நிறுத்திடணும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற உணவுக்கு பொருட்களுக்கு அவங்களே முடிஞ்ச அளவுக்கு விலையை நிர்ணயிக்கணும் ஏன்னா அவங்க கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உணவோட உற்பத்திக் குறையும் அதிகரிக்கும் ஆனால் அவங்களுக்கு நாலு மாசன்னா நாலு மாசம் தான் ஆயிருக்கும் அதனால் நாலு மாசத்துக்கு சேர்த்தி அவங்களுக்கு நம்ம பணம் ரொம்ப கம்மியாக் கொடுத்தா அவங்களுக்கான கடன் வாங்கிருப்பாங்கள் அதனால் அவங்களால கடனைக் கட்ட முடியாது கடன் கொடுத்தவங்களும் அவங்கள ரொம்பத் தொல்லைப் பண்ணுவாங்கள் அதனால் உணவுக்கான விலையை நாம் நிர்ணயிக்கிறதை விட உணவுத் தயாரிச்சவனே நிர்ணயிக்கிறது பரவாயில்ல உணவு தயாரிச்ச தயாரிச்ச விவசாயிக்கிட்டேருந்தே நம்ம மக்களுக்கு கொண்டுப் போய் கொடுக்கறததுக்கு சரியான இடைத்தரகர்கள் நம்மக்கிட்ட இல்லை இடைத்தரகர்கள் இருந்தாலே உணவுப் பொருள் வீணாகுறதும் குறையும் அது ச சரியான முறையில் மக்களுக்கும் போய் சேரும் இடைத்தரகர்கள் ஒரு சிலர் வந்து அவங்களோட சுயநல லாபத்துக்காக விலையை வந்து விவசாயிக்கிட்ட கம்மி விலைக்கு எடுத்து மக்களுக்கு வந்து அதிக விலைய விற்கிறாங்க ஒரு சில நேரங்கள்ல வந்து அவங்கள் விவசாயிக்கிட்ட வந்து அளவுக்கு அதிகமானப் பொருள் உற்பத்தி ஆனால் எடுத்துக்கறதில்லை அவங்களோட சுயநலத்துக்காக விவசாயிகள் நஸ்டம் அடைஞ்சாலுமே தனக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்டிங்கிறத்துக்காக உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு போறதில்லை உணவுப் பொருள கொண்டுப் போகிறதுக்கான செலவு வண்டி செலவாக இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் போன்ற எரிப்பொருள் விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால சரியான அளவு உணவுப் பொருட்களை வந்து மக்களுகிட்ட கொண்டுப் போறதில்லை இது இந்த ஸ் வலழிய சரிப்படுத்துனாவே மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஒரு இடைத்தரகர் மாரி ஒரு பாலமாக நம்ம சரியான முறையில் இருந்தாவே ம விவசாயிகள் கஷ்டப்படுறத வந்து குறஞ்சிரும் கஷ்டப்பட்டாலும் அவ ங்களுக்கான ஊதியம் அவங்களுக்கு சரியாக கிடைக்கும் அது சரியா கிடச்சாவே விவசாயிகள் வந்து தற்கொலைப் பண்ணிக்கிறது குறையும் அதனால் முடிஞ்ச அளவு நம்ம இந்திய அராசாங்கமாக இருக்கட்டும் தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இடையேயான தொடர்பை சரியான முறையில் கொண்டுகிட்டு வர்றது எப்படிங்கிறதப் பார்த்து அவங்களுக்கான சரியான பாதையை அமைச்சிக் கொடுத்தாவே விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறது குறஞ்சிரும் விவசாயமும் உருவா அதிகமாக விளைவிக்க முடியும் நம்மளும் விவசாயத்தைக் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நம்மளோட வருங்காலத்துக்கும் விவசாயத்தை எப்படிப் பண்ணுறதுங்கிறது சொல்லிக் கொடுக்கவும் முடியும் நம்மளால அப்படி பண்ணாலே தற்சார்பு வாழ்க்கை வாழ்றதுக் கத்துக்கிட்டாலே உணவு வ ச சங்கிலித் தொடர் குறையாது சங்கிலித் தொடர் அதிகமாகவும் விவசாயிகளும் நற்பா நல்லாருப்பாங்கள் நாம்பளும் நல்லாருக்கலாம்